நான் வந்து ரெகுலராக ஷட்டில் விளாடுவேன் எனக்கு அந்த இண்ட்ரஸ்ட் எப்படி வந்துச்சுன்னா நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒருத்தங்கள் வந்து டெய்லியும் வந்து மா கோச் பண்ணிகிட்ருப்பாரு ஒரு பீட்டி சார் வந்து அப்போ அதை பார்த்துட்டு எனக்கும் அந்த இண்ட்ரஸ்ட் வந்துடுச்சு ஷட்டில் வெளா விளாண்டா எனக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அதனால நான் அவர்கிட்ட கோச்சிங் போனேன் எனக்கு நல்லா அந்த கோச்சிங் கொடுத்து நான் வந்து நிறைய டோர்னமெண்டெல்லாம் போய் வின் பண்ணிணேன் ஷட்டிலில் அதுக்கப்புறம் நான் வின் பண்ணதை பார்த்துட்டு வெளான் எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து கேட்டாங்க நீ எங்கே போய் இந்த மாதிரி டோர்னமெண்டெல்லாம் போய் எப்படி கோச்சிங் எடுத்துக்கிட்ட அப்படினு சொல்லி ஷட்டிலுக்கு அப்போ வந்து நான் வந்து அந்த சார்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போனேன் இப்போ அவங்களும் அந்த சார்கிட்ட கோச்சிங் போய் இப்போ அவங்களும் நல்லா ஷட்டில் விளாட்றாங்க